இப்போது ஒரு ஃபங்க்ஷன்னு எடுத்துக்குனா அதுக்கான தேவையான பாத்திரம் டபரா செட்டு அதோடய மூடி அதோடய கரண்டி துடுப்புனு சொல்லுவாங்க அது கரண்டினா இது போல் பாத்துரலாம் தேவைப்படும் இதே ஒரு எண்ணெய் எண்ணெய் ஊத்துறதுக்கு எண்ணெய் ஊற்றி வைக்கிறத்துக்கு வாளி ஜக்கு மக்கெலாம் தேவைப்படும் கா காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி ஸ்பூனு அப்புறம் ஏதாவது எடுக்கணுனா அதுக்கு வட எடுக்கிறதுக்கு அதுக்கான குச்சிலாம் இருக்கும் அதுபோல் பொருளெலாம் தேவைப்படும் இதே நம்ம வீட்டுலேயே செய்யணும்னா பருப்பு சட்டி சட்டி குக்கர் அது போல் பருப்பு வேக வைக்கிறதுக்குலாம் இது தேவப்படுற பொருட்களெலாம் வச்சுக்குவாங்க அப்புறம் வந்து இந்த மூடி தட்டு அந்த முக்கியமான பொருளெலாம் மூடி மூடி வைக்கிறதுக்கு வந்து இந்த தட்டலாம் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக அப்புறம் கரண்டியெலாம் வெரைட்டி வெரைட்டிஸ்ஸாக இருக்கும் சைனீஸ் கரண்டி இருக்குது குழம்பு கரண்டி நம்ம ஊரில் வந்து குழம்பு கரண்டினு சொல்லுவாங்க அதை மாரி நிறைய வெரைட்டி வெரைட்டிஸ்ஸு கரண்டியெலாம் இருக்குது நம்ம இதுவில் அதுபோல் இப்போ பிரியாணி செய்கிறத்துக்குன்னு பார்த்தா அது வந்து துடுப்புனு சொல்லுவாங்க அந்த துடுப்பு வந்து கிலோ கணக்கில் இருக்குது அஞ்சு கிலோ பத்து இருபது கிலோ அப்படிலாம் இருக்குது அந்த துடுப்பு போடும் போது அந்த பிரியாணி வட்டா குள்ளலாம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக அந்த மாரி துடுப்புலாம் போடுவாங்க இதே நம்ம வீட்டில் செய்கிற மாரியா இருந்தால் சுற்றி சின்ன பாத்திரமாக இருக்குதா சிறுசாக வட்டா மூடியிலாம் போட்டு இது பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும் இதே பெரிய பெரிய பாத் பாத்திரம்லாம் செய்யணும்னா இந்த பெரிய பெரிய கரண்டிலாம் போட்டு இது பண்ணணும் அரிசி வடிக்கிறதுக்கு அதுக்கப்பு றம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ஸான பாத்திரமெலாம் இருக்குது அந்த வாளி ஜக்கு அதெல்லாம் இருக்கிறது வந்து இந்த சாம்பார் ஊற்றி வைக்கிறத்துக்கு ரசம் ஊற்றி வைக்கிறத்துக்கு இந்த கேட்டரிங் போகிறத்துல வந்து கூட இந்த டயிப்ஸ் நிறைய வெரைட்டிஸ்ஸான பாத்திரமெலாம் இருக்குது அது போல் தான் இப்போது ஒரு மேரேஜ்லாம் எடுத்துக்கினீங்கனா இந்த டேபுள்ஸ்லாம் இருக்குல்ல டேபுள்ஸ் அது மேலே வச்சி வைப்பாங்க அதுக்காக பாத்திரம் வட்டாலாம் தேவைப்படும் அந்த மூடியிலலாம் வச்சு மேலே அந்த ஜக்கு ஜக்கில் ஜக்கு ஜக்கில் எல்லாத்துலேயும் வச்சு அந்த கேண்டியை வச்சு ஸ்பூன்லாம் வச்சி யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி ஸ்பூனு இந்த மிளகா தூள் அள்ளி போட ஸ்பூ மிளகா தூள் மஞ்சத்தூள் பொடியெல்லாம் அள்ளி போடுறதுக்கு யூஸ் ஆகும் உப்புள்ளி போடுறத்துக்கூட ஒரு ஜக்கு இருக்கும் அந்த ஜகில் தான் அளந்து போடுவாங்க அப்போ அந்த யூகுலேஷன்னாக சாம்பாருக்கும் அந்த உப்புக்கும் கரெக்டாக இருக்கும் அதுபோல் அந்த பாத்திரத்துக்குலாம் அது மாரி இது பண்ணுவாங்க ஸ்பூன்லாம் வந்ததுனா இந்த எண்ணெயோடய பிசுபிசுப்புலாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஐஸ்ஸில் வச்சு எடுப்பாங்க அது எடுத்து வச்சுங்கனா அந்த எண்ணெய் பிசுப்புலாம் தனி தனியாக வந்துடும் அப்புறம் அந்த டபரா செட்லாம் முக்கியமானதுலாம் அந்த அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ வட்டாலாம் இது மாரி இருக்குது அந்த வட்டாவுக்கேற்ற மாரி அந்த மூடி அந்த மூடிக்கேற்ற மாரி இதெல்லாம் அடுப்பெலாம் செட் பண்ணுவாங்க அந்த அடுப்பு அந்த அடுப்புக்கான சிலிண்ட்ரு எவ்வளோ தேவைப்படும் அதெல்லாம் பார்ப்பாங்க அந்த வட்டாவில் வந்து இருபத்தஞ்சி கிலோ வட்டானா எவ்வளோ ரைஸ் போடணும் அந்த அந்த வட்டாகேற்ற கரண்டி ஸ்பூன்ஸ்லாம் இருக்கும் அந்த கரண்டியை வச்சு அழகாத்தேவலாம் அப்புறம் முக்கியமான பாத்திரன்னா வந்து இப்போ முக்கியமானது இந்த ஜக்கு எடுத்துக்கோங்க ஜக்கு எடுத்தீங்கன்னா தான் அந்த அரிசி அள்ளி போட்டு அளந்து போட்டு அதை வழியா அந்த தண்ணி தண்ணி அதுக்கேற்ற அளவான தண்ணியெலாம் ஊற்றுவாங்க